ஹலோ செல்வா மளிகை இது பழக்கடையாங்க சார் சார் எங்களுக்கு கொஞ்சம் பழம் பர்ச்சேஸ் பண்ணணும் அதான் சார் பழம் வேணும் சார் அந்த ஆப்பிள் பழம் திராட்சை ஒரு கிலோ வேணும் ஆப்பிள் வேணும் ஒரு கிலோ வேர்க்கடலை ஒ ஒரு கிலோ வேணும் எல்லாம் இருக்காங்க சார் வீட்டில் இது கடையில் சாரி ஓ சரி சார் ஓகே அதுதான் சார் எனக்கு ஒரு ஆப்பிள் ஒரு கிலோ திராட்சை ஒரு கிலோ இதெல்லாம் சொன்னிங்கன்னால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னிங்கன்னால் தான் நான் அதுக்கு தகுந்தமாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிலாம் சார் ஆ சரிங்க சார் திராட்சை பழம் வேர்க்கடலை ஒரு கிலோ சார் ஓகே ஓகே சார் மொத்தம் அப்போ எவ்வளோ சார் வருது ஓகே சார் நான் வந்து கடை எவ்வளோ நேரம்ங்க சார் இருக்கும் ஓகே ஓகே சார் நாங்கள் ஒரு ஒரு ஒம்பது மணிக்குலாம் வரேன் சார் அந்த ஆ ஓகே ஓ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ